வணக்கம் உள்ளூர் மொழியில் பார்த்தோம்னா ஈரோட்டை சேர்ந்த கௌரி மாமி அப்படிங்கிறவங்க தனக்கு தெரிந்த பாடல்களை தனக்கு தெரிஞ்ச ராகங்களில் தினமும் ஒரு பத்து பாடல்களையாவது பதிவு பண்ணி எல்லோருக்கும் வழங்குறாங்க தெய்வீகம் சேனல் அப்படின்னு வெச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சஷ்ட்டி கிருத்திகைக்கு முருகனையும் நவமி அன்னைக்கு ராமருக்கும் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கும் தினமும் ஏதேனும் பிரதோஷத்து அன்னைக்கு மாதம் சிவராத்திரி இன்றுக்கூட மாத சிவராத்திரி அதில் சிவனுக்கும் வீட்லேயே பூஜைகள் செய்து அழகாக பாடி ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்ச குரலில் எழுபது வயது மிகச்சிறப்பாக தன்னுடைய பாடல்களை பாடுகிறார் நாம் டிவி நிகழ்ச்சிகள்னு பார்த்தோம்னா விஜய் டிவியில் எல்லா நிகழ்ச்சியும் வித்தியாசமாக புதுமையாக இருக்கும் அதில் புத்திசாலித்தனமாக பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி திரு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நடத்தக்கூடிய பிக்பாஸுங்கிற நிகழ்ச்சி உலக புகழ் பெற்றதாக இருக்குது அதில் இளைஞர்களாக இருக்கிறவங்க இளம் வயது ஆண்களும் பெண்களும் அடிக்கடி சண்டை போடுறதும் விவாதம் செய்கிறதும் அதற்காக கோபித்துக் கொள்வதும் அதையெல்லாம் பார்த்து மக்கள் வருத்தப்படுற மாதிரி ஆகுது இருந்தாலும் அதையெல்லாம் வாரக்கடைசியில் பிக்பாஸ் ஆக அவர்களுடைய திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சிந்திக்க வைக்கும் வேகத்தில் மிக அழகாக தெளிவாக மக்கள் ரசிக்கும் வண்ணம் பொழுதுபோக்காக தருகிறார் இதை தவிர அதே விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி என்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி சமையலையும் நகைச்சுவையையும் கலந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கறாங்க நமக்கு எப்போயாவது மன அழுத்தம் கவலைகள் வேலை பளு இருந்தால் மாலை நேரங்களில் அந்த குக்கு வித்து கோமாளி பார்த்தோம் என்றால் நம்ம மனக்கவலைகள் தீரும் இதை தவிர விஜய் சூப்பர் சிங்கர் அதில் நிறைய திறமைசாலிகளை வளர்த்து விடுகிறார்கள் இன்றைக்கு நிறைய திரைப்படங்களில் பாடக்கூடியவர்கள் இப்போ புதுசாக வரப்போகிற லால்சலாம் படத்தில் பாடுறவங்கெல்லாம் பார்த்தோம்னா விஜய் சூப்பர் சிங்கரில் வந்தவங்க தான் இப்படி இசை நிகழ்ச்சி நகைச்சுவை நிகழ்ச்சி அதைத் தவிர புத்திசாலித்தனமான பிக்பாஸ் போன்றவை என்னை ரொம்ப கவருது அதே பிக்பாஸ் வந்து தெலுங்கு மலையாளத்தில் அப்புறம் தெலுங்கில் ஹிந்தியில் எல்லாம் வரும்போது அதுவும் புத்திசாலித்தனமாக இருக்குது என்ன தமிழில் வந்து கமலஹாசன் மிகச்சிந்தனையாளர் எழுத்தாளர் அவரே நிறைய பிரச்சனைகளுக்கு சிறப்பாக வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு தான் படித்து ரசித்த புத்தகத்தையும் அறிமுகப்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதனால் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பிக்பாஸை நான் ரசிக்கிறேன் நன்றி